இப்போது தமிழ் மக்கள் தங்களுடைய கலாச்சாரங்களை எப்படி தமிழ் மொழி மூலமாக செய்கிறாங்கன்னா முதல்ல விழாக்கள் பார்த்தீங்ன்னா தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை கிறிஸ்மஸ் ரம்ஜான் ஹோலி பண்டிகை இது மாதிரி ஒவ்வொரு கலாச்சார மக்களும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை பயன்படுத்தி விழாக்கள் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா தங்களை ஒற்றுமைப்படுத்திருக்காங்க விழாக்கள் மூலமாக தான் என்ன செய்கிறாங்க நம்ம தமிழ் மக்களெலாம் ஒற்றுமைப்படுத்துகிறாங்க அதில் எல்லோரும் என்னாது விரோதியாக இருந்தாக்கூட அதெயெல்லா நண்பர்களாக அதில் வந்து மாறிடுராங்க அப்புறம் திருமண சடங்குகள் இந்த மாதிரி நிறையா இதுக்கு அப்புறம் விளையாட்டு விளையாட்டு மூலிமா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க நம்மளோடைய பாரம்பரியத்தை நம்மளோடய தமிழ் மொழி மூலிமா கபடி இந்த குத்து சண்டை இது மாதிரி நிறைய வந்து நம்மளோடய க தமிழ் மொழி மூலிமா தான் இந்த விளையாட்டுகள்லாம் நம்ம மக்களை வந்து ஒற்றுமைப்படுத்துகிறோம் அடுத்தது பார்த்தீங்ன்னா பண்டிகைகள் பண்டிகையில் வந்து நம்ம வந்து ஒ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் இனிப்புகள் வழங்கி சந்தோஷப்படுகிறோம் அடுத்தது நிறையா பேர் வந்து காசு பணம் கொடுத்து உதவு வாங்க துணி மணி அந்த மாதிரி கொடுத்து உதவி செஞ்சு தன்னுடைய இதை ப பா பாரம்பரியத்தை போற்றுவாங்க பொங்கல் பண்டிகையெலாம் எல்லோரும் என்ன செய்வாங்க கும்பலாக போயிட்டு கோவில்ல பொங்கலோ பொங்கல் அப்படினு சொல்லி எல்லா பொங்கல் வச்சு நம்முடைய கதிரவனுக்கு படைக்கிறோம் அதே மாட்டு பொங்கல் அந்த மாதிரினா மாடுகளில் நம்ம குளிப்பாட்டி அதுங்களுக்கு அலங்காரம் பண்ணி மாட்டு பொங்கல் கொண்டாடுகிறோம் ஏன்னால் அது உழவர் திருநாள் சொல்லுகிறோம் அது வந்து உழவர்களுக்கான ஒரு சிறப்பான நாள் அடுத்தது பார்த்தீங்ன்னா போகி பண்டிகை பண்டிகைலாம் என்னாது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நம்ம வக்கிறோம் இது எல்லாமே நம்முடைய தமிழ் மக்கள் வந்து பாரம்பரியமாக செஞ்சுட்டுவர இது ஒவ்வொரு தமிழ் மக்களும் பாரம்பரியமாக அவங்க கலாச்சாரங்கலாய் பயன்படுத்தி விழாக்கள் மூலிமா ஒற்றுமையாக இருக்காங்க அதனால் நம்ம என்ன செய்கிறோம் தமிழ் மொழியை நம்ம அதுக்கு தான் நம்ம நா கும்மி பாட்டு பாட்டு மூலிமா நடனம் பரதநாட்டியம் இந்த மாதிரி நம்ம நடனங்கள் மூலமாகவும் நம்ம தமிழ் மொழியை நல்லா பயன்படுத்துகிறோம் முக்கியமாக பார்த்தீங்ன்னா ஒற்றுமை இப்போ இந்த பாரம்பரியம் தங்களுடய கலாச்சார பாரம்பரியங்களை நம்ம வந்து பயன்படுத்தி வரதுனால் தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழி மூலமாக ஒரு ஒற்றுமை கிடைக்குது